ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஒன்று நாலு ஆயிரத் தொள்ளாயித் தொண்ணூத்தொம்பது